சார் சொல்லுங்க இ ப இது ட்ரெயின் ஏங்க லேட்டு திருநெல்வேலிக்கு வரதுக்கு லேட் ஆகிடுச்சி அதுதான் ஏன்னெனு கேட்டேன் திருச்செந்தூ திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து திருநெல்வேலிக்கு வரதுக்கு லேட் ஆகிடுச்சிங்க அதுதான் ஏன்னெனு கேட் சரிங்க ஓகேங்க ஓகேங்க ஓ அதனால நான் இங்கே வந்து பத்து மணிக்கு வந்தேன்னு நினைக்கிறேன் ஆமாம் இங்கே வந்து நான் பத்து மணிக்கு திருநெல்வேலிக்கு பத்து மணிக்கு வந்தேன் அதுதான் நான் பத்து இப்போ ப டைம் வந்து பத்தே முக்கால் ஆகிடுச்சிங்க அதுதான் இ இப்போது வந்து ஐ ஆ எமர்ஜென்சியாக போகணும் அதுதான் ஏன் லேட்டாகிடுச்சினு கேட்கறக்கு தாங்க ஒன்றில்ல கேட்டேன்

ஓகேங்க இப்போது வந்து மாட்டினது புது இன்ஜினா இல்லை பழசாங்க அதாவது இப்போது அங்கே ரிப்பேர் பண்ணி மாட்டினாங்களா இல்லை வேறு இன்ஜின்னு கொண்டு வந்து மாட்டினாங்களா

சரிங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் போயிருக்கீங்களா இந்த மாதிரி ரிப்பேர் ஆன இது ட்ரெயினில் போயிருக்கீங்களா சேர் சரிங்க அதுதாங்க இல்லை ஒரு எமர்ஜென்சி அதுதான் ஏன் இப்போ நான் கொஞ்சம் குய்க்காக போகணும் அதனால தான் கேட்டேங்க சரிங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா ஆ ஆமாங்கண்ணே இதே ஊர் தாங்க அப்படிங்ளா சரிங்க ஆ ஓகேங்க ஓகேங்க இப்போது வந்து நாற்பது நிமிஷத்துல ரெடி பண்ணிட்டாங்களா ஆ ஓகேங்க வேறு இன்ஜின் கொண்டு வந்து மாட்டினங்காட்டி கொஞ்சம் குய்க்காக மாட்டிவிட்டாங்க அப்படி தானே ஆஹா ஓகே இல்லை இல்லை அதுதான் ந நியூஸ்சில் பார்த்துருக்கேன் இதெல்லாம் கேட்டிருக்கேன் ஆனால் இது இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம்மு ஆ அதுதாங்க ஆ ஆ சரிங்க சரிங்க சரி ஓகேங்க ஆ